ராக் க்ளைம்பிங்கில் ஃப்ரெண்ட்ஸுங்ககூட போகும்போது பழனியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ராக் க்ளைம்பிங்கில் ஏறும்போது ஃப்ரெண்ட்ஸுங்கலான் ராக் க்ளைமிங் மேலே போயிகிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க கீழே பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் கீழே பார்த்ததுமே எனக்கு தலை சுத்திடுச்சு அப்றம் பயம் பயமாருந்துச்சி அதை வந்து ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு ஏறுனதினால நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் இல்லை நான் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பயந்துட்டோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதில் ட்ராவல் பண்றோம்ல அதனால நாங்கள் அதனால பயந்துட்டோம் அப்றம் அதுலேருந்து கீழே இறங்கி ராக் க்ளைம்பிங்கில் கீழே இறங்குனா இறங்குனோனே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தலை சுத்திடுச்சு கொஞ்சம் நேரம் அப்றம் கீழே உக்காந்துருந்துட்டு கோயில் கோயில் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்றம் மறுபடியும் அதில் அந்த ராக் க்ளைம்பிங்கிலே மறுபடியும் தலை சுத்துனதுனால் கீழே இறங்க முடியல அதனால் அந்த ராக் க்ளைம்பிங்கில் மறுபடியும் ஏறி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ராவல் பண்ணோம் மேலே ஏறும்போது என்ன பயமாக இருந்துச்சோ கீழே இறங்கும்போது அதோட பயமாக இருந்துச்சி ஏன்னா மேலே ஏறும்போது கூட கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுச்சு கீழே இறங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக இறங்குனதுனால நானும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்துவிட்டோம் அப்றம் கீழே வந்து அப்றம் பார்த்தோம் அந்த மலையை எவ்வளோ ஹைட் இருந்துச்சுன்னு ராக் க்ளைம்பிங் இதில் எவ்வளோ ஸ்பீடு போயிருக்குது அப்படியெல்லாம் பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு மறுபடியும் என் என் கூட வந்த பாதி பசங்க ராக் க்ளைம்பிங்கில் ஏறாதாதுனால் அவங்குளும் ஏறி ட்ராவல் பண்ணாங்க நாங்கள் பார்த்தோம் அவங்க எப்படி போயிட்டு வராங்க ராக் க்ளைமிங்கில் அவங்குளுக்கு எப்படி இருக்குது பயமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அவங்க எங்களுக்கு கி நாங்கள் எப்படி பண்ணமோ அதே மாதிரிதான் அவங்குளும் பண்ணாங்க ஏன்னா அவங்குளுக்கும் ரொம்ப பயமாயிருச்சு போல அவங்குளும் ரொம்ப பயந்துட்டு கீழே வந்துட்டு இன்னொரு வாட்டி ஃபஸ்ட் டைம் இப்படிதான் பயமாக இருக்கும் நான் அடுத்த வாட்டி வரும்போது பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அது பார்த்துட்டு ராக் க்ளைம்பிங்கை கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு மறுபுடியும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் சேர்ந்து இந்த வாட்டி பயப்படாம ஏறணும் அப்படி சொல்லிட்டு ஏறிட்டு மறுபடியும் அதில் ட்ராவல் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் போன பயத்தோட செகண்ட் டைம் பயம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா அதில் ஏறி பழகிட்டோம்ல ஒரு வாட்டி ஏறிட்டோனால் அடுத்த வாட்டி ஏறும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சி ராக் க்ளைம்பிங் அனுபவம் நல்லாருந்துச்சி நல்லா சூப்பரா இருந்துச்சி போகும்போது